எங்கள் ஊரில் வந்து எல்லா பசங்களுமே விளையாடுவாங்க எல்லா விளையாட்லையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடுவாங்க ஆனால் யாருமே இது வரைக்கும் தடகள போட்டிலியோ இல்லை முத்திரியோ யாருமே இது வரைக்கும் வாங்கலை அதனால் வந்து இந்த இந்த கருத்து வந்து எங்களால் எதுவும் இந்த கருத்து வந்து எங்களால் எதுவும் சொல்ல முடியாது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருந்துருப்பேன்